எண்பத்தி ஒன்பது பதினேழாயிரத்தி ஐந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒம்பது லட்சத்து பதினெட்டாயிரத்தி தொண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு